மக்களோடய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இங்கே மருத்துவமனை இல்லை ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவமனைகள் நல்லா இருக்குது கிளீனிக்கும் நல்லா இருக்குது சுகாதார பணியாளர்களும் நான் இருக்காங்க அவங்க நல்லா பணி செஞ்சிகிட்டு இருக்காங்க